ஹலோ ஹலோ சார் சாய் ட்ராவல்ஸ் ஏஜென்ட்டாங்க சார் சார் இங்கே நாங்கள் குப்பத்துலேருந்து கால் பண்ணுறோங்க சார் இங்கே தர்மபுரியில் கோட்டை மாரியம்மன் கோவில் கால பைரவர் கோவில்னு ஒரு பக்கத்தில் கோவில்கள்லாம் பார்க்கணுங்க சார் ம் ஆமாம் சார் நாங்கள் கம்மிங் தேர்ட் வரோங்க சார் கம்மிங் தேர்ட் ஃபேமிலியோடய வரோங்க சார் ஒரு ஆறு பேர் வரோங்க சார் ம் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரி ஓகேங்க சார் ஆ ஓ சரிங்க சார் சார் ஆ சரிங்க சார் ஆ சரி சரிங்க சார்

செ சரிங்க சார் சார் அமௌன்ட்டெல்லாம் எப்படிங்க சார் அமௌன்ட்டு ஆ சரிங்க சார் ஆமாங்க சார் எவ்வளோங்க சார் ஆகுது மொத்தமாக சரிங் இல்லைங்க சார் நான் இல்லை நீங்கள் டோட்லாவே எவ்வளோனு சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பில் பே பண்ணகிறோங்க சார் ஆ சரிங்க சார்

சார் கொஞ்சம் பாருங்க சார் கொஞ்சம் அமௌன்ட்டு கிலோ மீட்ரே நாங்கள் பேசிக்கிறோங்க சார் ஆ சரி ஓகேங்க சார் ஆ சரி ஓகேங்க சார் ஓகேங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் நாங்கள் நாளைக்கு கால் பண்ணி ஃபோன் ப கால் பண்ணி சொல்கிறோங்க சார் உங்களுக்கு ம் சரி ஓகேங்க சார் நன்றிங்க சார்